கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்திய சில உலோக அல அரசாங்க முயற்சிகள் என்னன்னா இங்கே அதிகமான கிரானெட் குவாரிகள் உள்ளதால் இங்கே வந்து மாசு சூற்று சுற்றுசூழல் வந்து நிறையா மாசுகள் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்படுகிறது இங்கே லாரிகள் அதிகமாக ஓடுவதால் ரோடு பாதிப்பு ஏற்படுகிறது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது பள்ளி குழந்தைகள் அழைத்து செல்வதற்கு தடையாக இருக்கிறது இதற்கான முயற்சிகள் வந்து மக்கள் போராட்டங்கள் நிறைய நடத்தியும் மக்கள் வந்து உண்ணாவிரத போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க இது வந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து இது தலையிட்டு அரசாங்கத்துக்கு இது வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க